வளர்ந்து வரும் உலகம் பற்றிய என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய அட்வான்டேஜ் அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்களை இழந்துட்ருக்கமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு என்னுடைய எண்ணம் அது தான் நம்ம சின்ன வயசில் பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நிறைய கிடைச்சிது சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஆனால் இப்போ உள்ள பசங்க அதெல்லாம் நிறைய இழந்துட்டுருக்காங்களோ அப்படின்னு கூட என்னால் யோசிக்க முடியுது அப்போ பார்த்தோம்னா காலையில் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க நம்ம ஸ்கூல் போய்விடுவோம் அம்மா வீட்டில் இருப்பாங்க காலைல நமக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்துடுவாங்க சாயங்காலம் வருவாங்க பார்த்தா அப்போ விலைவாசி கூட ரொம்ப கம்மிதான் இருபது ரூபாய்க்கு மீன் வாங்கி அப்போ ஒரு குடும்பமே கூட சாப்பிட்டிருக்கோம் ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரநூறு ரூபாயிக்கு வாங்கினாலும் என்ன ஆக மாட்டேங்கிது ஒரு குடும்பத்துக்கான பொருள் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிது விலைவாசி உயர்வுகூட ஒன்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன பண்ணுவோம் அக்கம்பக்கத்து வீட்டு பசங்களோடு விளையாட்றது ஓடி பிடிச்சி விளையாட்றது கண்ணாமூச்சி விளையாட்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெண்டோடு ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தோம்னா வெறும் ஃபோன் கால் பண்ணுறோம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறோம் சேட்டிங் இதுலேயே நம்ம லைஃப் என்ன போயிடுது முக்கால்வாசி முடிஞ்சிடுது ஆனால் நம்ம நட்பு வட்டாரம் வந்து விரிவடைஞ்சிருக்கு நான் இல்லைனு சொல்ல வரல அப்போ பக்கத்து பக்கத்து வீட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ பக்கத்து நாட்டில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா நம்ம நெறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குகிறோம் ஆனால் முன்பு இருந்த ஒரு சந்தோஷம் தற்போது இல்லை அப்படிங்குறது தான் நான் சொல்ல வந்தது அதாவது என்ன அப்படின் பார்த்தோனா முன்னாடிலாம் பார்த்தோனா பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒன்றா சேர்ந்து சமைத்து விளையாடி அதை கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாட்றது கன்னிப் பொங்கலுக்கு அதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலக்கட்டம் குழந்தைகளுக்கு அது அப்படின்னா என்னன்னே தெரியலை நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்துருக்குறது என்னன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாது ஷேர் பண்ணி சாப்பிட்டனா உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதனால் உனக்கு உடம்பு சரியாமல் போயிடும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வளர்த்துக்கிட்டுருக்கோம் அப்படிங்குறது தான் மிகச் சிறந்த உண்மை முன்னாடி வந்து அப்படி கிடையாது அவ்வளோ பாண்டிங் இருக்கும் நம்ம சாப்பிட்டத ஒரு மாங்காவை கடித்து நாலு பேர் சாப்பிட்ட சந்தோஷம் இப்போ கிடைக்குறது இல்லை இப்போ என்ன பண்ணுறோம் கட் பண்ணி ஃபோர்க்கால் குத்தி நாலு பேரும் தனித்தனியாக சாப்பிட்டுட்டுருக்கோம் அதனால்தான் நான் சொல்ல வரேன் முன்பு இருந்ததில் வந்து நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குது இல்லைனு சொல்ல வரல ஆனால் நம்ம நிறைய சின்னச் சின்ன விஷயங்களை நம்ம இழந்துட்டு வரோம் காலைல அலாரம் வச்சு எழுந்திரிக்குறது இப்போது மொபைலில் அலாரம் வைக்கிறோம் ஒரே விஷயம்னால் நம்ம என்ன பண்ணுவோம் காலண்டர் பஞ்சாங்கத்தில் தேடி எடுக்கிறோம் இப்போ அததுக்கு ஆப் வந்துட்டு உடனே ஃபோனில் பார்க்குறோம் அதை உடனே செஞ்சிடறோம் இந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்பறம் நிறைய விஷயங்கள் முன்னாடிலான் கேம்ஸ்னால் என்ன அப்படின்னா ஓடி விளையாட்றது கண்ணாமூச்சி விளையாட்றது அக்கா அக்கா தங்கச்சிங்களோடு அம்மா அப்பாவோடு சேர்ந்து அந்த தாயம் விளையாட்றது பல்லாங்குழி விளையாட்றது ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது கேம்ஸ்னாலே வீடியோ கேம் டெம்பிள் ரன் கேண்டி க்ரஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நமக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னால் நிறைய விஷயங்களை நம்ம லைஃபில் இழந்துக்கிட்டு தான் இருக்கோம் பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துட்டு தான் இல்லைனு சொல்ல வரல ஆனால் சின்னச் சின்ன சந்தோஷங்கள் நம்ம வீட்ல ஒரு சமையல் சமைத்து பக்கத்து வீட்டில் கொண்டுட்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் என்ன செஞ்சிருக்காங்களோ அதை வாங்கி சாப்பிட்றது இதை வந்து இப்போ வந்து ஒரு கௌரவ கொறைச்சலா நினைக்கிறோம் நான் ஏன் அவங்க வீட்டில் வாங்கி சாப்பிட்ணும் இல்லை அவங்களுக்கு ஏன் நான் கொண்டுட்டு போய் கொடுக்கணுங்குற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம் அதில் வந்து ஒரு விருந்தோம்பல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அது கிடையாது நம்ம என்ன சமைக்கிறோம்னு பக்கத்து வீட்டுக்கு தெரியப் போகிறது கிடையாது பக்கத்து வீட்டில் என்ன சமைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியப் போகிறது கிடையாது அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் தனித்துவ ஆளாக பழகிட்டுருக்கோம் நான் உண்டு என் வேலை உண்டு காலைல ஏந்ச்சோமா நம்ம வீட்டு வேலைகளை முடித்தோமா வேலைக்குப் போனோமா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனோமா திரும்ப வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமா இது மட்டும் தான் இப்போ உள்ள காலக்கட்டமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்கோம் அப்படிங்குறது இன்னும் இப்போ சில கிராமங்களே கூட எப்படி ஆகிட்டு வருதுன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் தெரியாத அளவுக்குக் கூட மாறிட்டு வந்துட்டுருக்காங்க முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு நகர வாழ்க்கையில் தான் அதிகமாக இருந்துச்சு நகர வாழ்க்கையில் பக்கத்து தெருவில் உள்ளவங்க யாருன்னு தெரியாது ஆனால் இப்போ வளர்ந்து வரும் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படினா அதாவது நம்ம அப்பா அம்மா இப்போ நம்ம ஸ்டேஜ் கூட ஓகே அடுத்து வர ஜென்ரேஷன் எப்படின்னா பக்கத்து தெருவில் உள்ளவங்க யாருன்னு தெரியாத போலருக்குது ஏன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம் வீட்டுக்குள்ளே அடைத்து வச்சி டிவி மொபைல் லேப்டாப் சிஸ்டம் இப்படிங்குற ஒரு வட்டாரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் குழந்தைகள வழி நடத்திக் கொண்டு போயிட்டிருக்கோம் காலைல ஸ்கூல் போகிறாங்களா வந்து ஹோம் ஒர்க் செய்கிறது அதுவும் இல்லாமல் இப்போ டான்ஸ் க்ளாஸ் மியூசிக் க்ளாஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கறோம் தான் இல்லைனு சொல்ல வரல ஆனால் என்ன ஆகுதுனால் வெளி பழக்கவழக்கம் அப்படிங்குறது வந்து நம்ம குழந்தைகளுக்கு குறைய ஆரம்பித்துடுது இது அதிகபட்சம் பார்த்திங்கனா ஆண் குழந்தைங்கள் கூட வெளியில் ஓடி ஆடி விளையாட்றாங்க அவங்களுக்கு ஒரு சில நட்பு வட்டாரம் இருக்குது ஆனால் பெண் குழந்தைகள நம்ம வந்து ரொம்ப ஒடுக்கி வீட்டுக்குள்ளே வச்சிடுறோம் அதனால் அவங்களால் பக்கத்தில் உள்ளவங்களோடு கூட பேசிப் பழக முடியாமல் அதாவது எதுனால் அது ஒரு பய உணர்வு தான் நான் இல்லைனு சொல்ல வரல முன்னாடிலான் ஒரு நம்ம ஃப்ரீயாக எங்கே வேணாலும் நடந்து போகலாம் வரலாம் ஆனால் வந்து இப்போ வந்து அப்படில்லாம் பண்ண முடியாது ஏன்னால் நம்மளால் வந்து ஒரு அடுத்தவர்களை பார்த்தால் ஒரு பய உணர்வு தான் நமக்கு வருதே தவிர ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வந்து நமக்கு வர மாட்டேங்கிது அதுவும் இப்போது ஆஃப்டர் லாக்டவுன் கொரோனா லாக்டவுன்கப்புறம் நம்ம சொல்லவே வேண்டாம் ஒருத்தர் தும்மினால் இருமினால் கூட நம்ம என்ன பண்ணுறது இடைவெளி இடைவெளினு ரொம்ப இடைவெளி விட்டு போயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வருத்தமாக இருக்குது ஆனால் இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததும் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொந்தக்காரங்க கூட இன்னும் வீட்டில் உள்ளவர்களோடு நெருங் அதிகமாக நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு முன்னாடிலான் எப்படின்னா அப்பாலாம் வேலைக்கு போயிடுவாங்க அந்த லாக்டவுன் டைமில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்ததால் ஃபேமிலிகுள்ளே ஒரு பாண்டிங் அப்பா சமைத்து அம்மா உக்கார வச்சு சாப்பாடு போடுகிறது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் கூட என்ன ஆகிட்டுருந்துச்சி இந்த மாதிரி நேரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயங்கூட சொல்லலாம் இந்த லாக்டவுன் நமக்கு நிறையவே கற்று கொடுத்துக்கிட்டுருக்கு ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னால் ஒரு பய உணர்வு தான் அடுத்தவர்களிடம் தண்ணி வாங்கி குடித்தா எதாவது ஆகிடும் அடுத்தவங்கக்கிட்ட போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டால் எதாவது வந்துடும் அப்படிங்குற ஒரு பய உணர்வோடு தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டிருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது சொல்லுவாங்க ஊர்க் கூடி தேர் இழுத்த காலம் போய் இப்போ என்னடானால் நம்ம அனைவரும் தனித்து தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்த்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கூட்டுக் குடும்பம் மாறி போயிட்டு முன்னாடி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி அப்பா அம்மா நாம் அந்த கசின் சொல்லுவாங்கல்ல அத்தை பசங்க மாமா பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்த குடும்பம் போய் இப்போ கூட்டுக் குடும்பம்னால் அம்மா அப்பா இரண்டு பிள்ளைகள் இவங்க இருந்தாலே அது கூட்டுக் குடும்பந்தான் அப்படிங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிட்டிருக்கு எதனால் பார்த்தா முன்னாடிலான் என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போ அம்மா அடித்துட்டாங்க அப்படின்னா போய் சொல்லி அழ நமக்கு ஆட்கள் இருந்துச்சு சொல்லி அழ ஆட்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆமாம் பக்கத்தில் போயிட்டு அம்மா அப்பாகிட்ட அம்மா அப்பா திட்டிட்டாங்க அப்ப டின்னா சித்தப்பா சித்திகிட்ட போய் சொல்கிறது பெரியப்பா பெரியம்மாகிட்ட போய் சொல்கிறது அத்தை மாமாக்கிட்ட சொல்கிறது தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறது அண்ணா அக்காகிட்ட சொல்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு ஒரு பின்னாடிலேருந்து ஒரு ஒரு பூஸ்ட் அப் ஒன்று கொடுப்பாங்க ஹே அம்மா தானே திட்டினாங்க நான் இருக்கேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ இந்த மாதிரி செஞ்சது தப்பு தானே நீ அம்மாகிட்ட போய் சாரி கேளு இல்லைனா அம்மாகிட்ட போயிட்டு தம்பி என்ன பண்ணான் அவனை ஏன் திட்டினீங்க நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்துச்சு ஆனால் இப்போது நம்ம தனி குடும்பம் அப்படிங்கற ஒரு இதில் வந்து தனியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படினா குழந்தைகளுக்கு வந்து அந்த தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய சூழல்ங்கிறது ரொம்ப கம்மி ஆகிடுச்சி தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லா விஷயத்தையுமே அம்மா அப்பாகிட்ட நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் நம்ம ஃபேமியில் நமக்குன்னு ஃப்ரெண்ட்லியாக தாத்தா பாட்டியோ அத்தை மாமாவோ யாரோ இருப்பாங்க அவங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறதுக்கான டைம் முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படினா நம்ம தன்னிச்சு இருக்கறதால் நம்ம பசங்க நம்மக்கிட்டயும் எதுவும் சொல்றதுல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின் பார்த்தா வெளியில் அவங்க நட்பு வட்டாரம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரு சூழல் ஒன்றை உருவாக்குகிறாங்க அதில் நல்ல நட்பு வட்டாரமும் இருக்குது தீய நட்பு வட்டாரமும் இருக்குது நல்ல நட்பு வட்டாரம்ங்கிறது வந்து அதுலேருந்து அவங்க எப்படி வெளி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க ஆனால் இவ வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழலே கொறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம வந்து எப்படினா நல்ல விஷயத்தை நோக்கி தான் போகுறோமா இல்லை கெட்ட விஷயத்தை தான் நோக்கி போகுறோமா அப்படிங்குறதே தெரியாத சூழலில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க வளர்கிறாங்க இப்போ எவ்வளோவோ நம்ம வந்து குழந்தைகளுக்குச் சொல்லிக் கொடுக்குறோம் தான் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு அது மாதிரி ஃபீமேல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் பூஸ்ட் அப் பண்ணி கொண்டு போயிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அது இருந்தாலும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை இழந்துட்டுருக்காங்க அப்படிங்குறது தான் என்னோடைய பார்வை அதுதான் மாறிடுச்சுன்னு நான் நினைக்குறேன் விலைவாசி ஆகட்டும் எல்லாமே என்ன பண்ணிட்டிருக்குனா முன்பிருந்ததை விட இப்போ அதிகமாகிக்கிட்டே தான் போகுது